ஹலோ அனிதா ட்ராவல் ஏஜென்சியா ஐயயோ டூர் போகணும் வெளில போகணும் நான் வந்து கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டத்துலந்து கும்பகோணத்துலர்ந்து பேசுகிறேன் ஒரு நாலஞ்சு இடத்துக்கு த சுற்றுலா போகணும் அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் போடுவீங்க எவ்வளோ கேட்பிங்க ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் ஆ மதுரை நாயக்கர் மஹால் போகணும் இது மதுரை பக்கத்தில் உள்ள கீழடி அகழ்வாராய்ச்சி போகணும் ம் பிச்சாவரம் சிதம்பரம் கோயில் பிச்சாவரம் அங்கே ஒரு நாலஞ்சு நாலஞ்சு இடத்துக்கு போகணுங்க எவ்வளோ சம்பளம் எவ்வளோ கேட்பிங்க என்னங்க நான் என்ன ஒரு மாதம் ரேட்டாக கேட்டேன் எது கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்கள்

தெரிஞ்சவங்கன்னுதானே உங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் கொஞ்சம் குறச்சி போட்டு தான் சொல்லுங்களேன் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கொடுங்களேன் ஆ சரி நான் திங்கக்கிழம வேறு எதுக்கும் வேறு வெளில போகறேன் நான் அதுக்கு முத நாள் அதுக்கு நான் போகற கிளம்புற முத நாள் நான் உங்களுக்கு நான் டீட்டைல்ஸ் எல்லா டீட்டைல்ஸும் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் ஓகேவா ஓகே தேங்க் கியூங்க